தமிழ்நாட்டோடய கலாச்சாரம் பார்த்தா நிறையா இருக்குது அதில் வந்து இப்போ இப்போ வந்து வேட்டி சட்டை கட்டுறது அது கூட ஒரு கலாச்சாரம் தான் அப்படின்னு பார்த்தா இது பொங்கல் கொண்டாடுறது இதை மாதிரி தீபாவளி கொண்டாடுறது இதலாம் வந்து பாரம்பரியமாக கலாச்சாரம் படி அப்படியே ட்ரெடிஷ்னலாக பின்பற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இது எப்படினு பார்த்தா தலைமுறை தலைமுறையாக அப்படியே கொண்டுகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம்னு பார்த்தா அது அதர் ஸ்டேட்டு அதர் அதர் ஸ்டேட்டில் ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கும் ஸோ அந்தந்த ஸ்டேட்க்கு தகுந்தா மாதிரி அந்தந்த ஸ்டேட்காரங்க கலாச்சாரத்தை பின்பற்றாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கலாச்சாரமோ வேட்டி வேட்டி சட்டை ஒரு திருவிழானால் வேட்டி சட்டை கட்டுறது ஸாரி பட்டு புடவ கட்டுறது ஸோ அந்தமாதிரி லான் பின்பற்றுறாங்க